எங்கள் ஸ்கூல்ல பார்த்திங்கனா அப்போ யோகாவும் கராத்தேவும் மட்டுந்தான் அப்போ இருந்துச்சு அதுக்கே வந்து நாங்கள் பே பண்ணுறமாரிதான் அந்த கிளாஸ் போய்ட்ருக்கோம் அதுக்கப்றோம் பார்த்திங்கனா நாங்கள் வந்து பார்டிஸ்பேட் பண்றதில் வந்து கொக்கோ அப்புறோம் பேஸ்க்கெட் பால் அப்புறோம் ரிங் பால் அப்புறோம் கபடி இதிலெல்லாம் வந்து பார்டிஸ்பேட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணுவோம் அதே ப்ரைஸ் பார்த்திங்கனா சோப் டப்பாருக்கும் தட்டிருக்கும் டம்ளர் இருக்கும் அந்த டம்ளர் வந்து வந்து சொம்பு அப்புறம் டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அந்த அதுவே பார்த்திங்கனா ரொம்ப அடிதடியாக வந்து பசங்களாம் வந்து நீங்கெல்லாம் வாங்கிட்டீங்க நாங்கெல்லாம் எதுவுமே வாங்கலை அப்படினு சொல்லிட்டு அதிலயும் வந்து பசங்களாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு நடை தான் அந்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஆன்வல் டே வைப்பாங்க அதிலயும் வந்து ஆன்வல்டேக்கு வந்து ரொம்ப கிராண்டாக செய்யவும் மாட்டாங்க அது போ போனமா இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர்தான் அதுலேயும் அங்கேருப்பாங்க அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடுகிறதுக்கும் அது ஒரு மாதிரி இருக்குதுனு சொல்லிட்டு அதுவும் அவங்க வந்து நம்ம பச எங்கள் கேர்ல்ஸெல்லாம் சேர்ந்து அந்த டான்ஸ் சொல்லி தரதுக்குலாம் யாருமே அங்கே வந்து இப்போதான் அப்ப இப்பெல்லாம் வந்து டான்ஸ் கிளாஸுக்கு போய் கத்துக்கிட்டு வந்து பசங்கள் விளாடுவாங்க ஆனால் அப்பெல்லாம் எங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்குறக்குலாம் யாருமே கிடையாது நாங்களாக வந்து ஸ்டெப் போட்டு நாங்கள் என்ன ஆடுறமோ அதுதான் டான்ஸ் அதுக்கும் க்லாப் தட்ட நிறைய பசங்களும் இருப்பாங்க அது ரொம்பவுமே என்டர்டைமண்ட்டாக நல்லா ஜாலியாக போகும் அந்த அந்த கிளாஸே ரொம்ப ஜாலியாயிருக்கும் அந்த லைஃப் அது இப்போ அது இல்லை ரொம்பவுமே கஷ்டமாதானிருக்கு